நான் பேர்டு வாட்சிங் க்ளப்பில் சேர்ந்துருக்கேன் ஏன்னால் கொஞ்ச நாளாக தான் ஆகுது பறவைகள் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு இயற்கை பற்றிய கருத்துகளை கொடுக்குது ஏதாவது ஒரு காலநிலை மாற்றத்தைக்கூட பறவைகளை கவனிக்கிறதுனால நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் பறவைகளுக்குள்ளே ஒரு மனிதனுக்கு மீறிய ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த பறவைகளை பின்பற்றும்பொழுது அதை ஃபாலோவ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வருது சலீம் அலி அப்படிங்கிறவங்க வந்து பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அவங்களை இது பண்ணும்போது எப்படி ஒரு ஒருத்தவங்களால் எப்படி வந்து இந்த பறவைகளை பற்றி எல்லாத்தையும் இது பண்ண முடியும் கவனிக்க முடியும் எந்த டையத்தில் அது சாப்பிடுது எப்படியெல்லாம் அது வந்து இனப்பெருக்கம் செய்யுது எதனால் அது இந்த காலநிலையை தாங்குது தாங்கிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமா இருந்தது ஆனால் இந்த டீமில் சேர்ந்ததுக்கு பிறகு அது எவ்வளவு ஒரு இன்ட்ராஸ்ட்டான ஒரு திங்க்கிங் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை விட்டு மீண்டு வர முடியலை